எங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குது ஆனால் நான் வந்துட்டு கட்டிங்கெல்லாம் பண்ணி தைக்குவேன் மின்னே எல்லாம் நல்லா தைக்குவேன் இப்போ எல்லாம் மறந்து போச்சு வர மாதிரி கொஞ்சம் தைக்குவேன் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு அது கிழிஞ்சு போனது கொஞ்சம் லூசாக இருந்துச்சுன்னால் அது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சு தைக்குவேன் அப்றம் அதை மடிச்சுக்கிடுச்சு தைக்குறதாக இருந்தால் அதுக்கூட தைக்குவேன் மிஷின் எங்கள் வீட்டில் இருக்குது அதுக்கூட கட்டிங் கூட நான் கொஞ்சம் கத்துக்கினேன் போயிட்டு அதுவர மாதிரி கொஞ்சம் தச்சிக்கிச்சு கொடுப்பேன் பாப்பா துணி இருந்துச்சுன்னாக்க அது வீட்டில் இருக்கிற துணி மட்டும் நான் தச்சு கொடுப்பேன் பாப்பா துணி அப்புறம் லுங்கிகிங்கி ஓரங்கீரம் தைக்கிறது இருந்தால் பக்கத்தில் டைலரிங் இருக்குது அங்கே இருக்குது கத்திக்கொடுக்குறாங்க அங்கே நான் அங்கே போகிறதில்ல வீட்டில் தான் நான் உக்காந்துட்டு எல்லாம் வீட்டிலேயே தச்சு ஏதோ வரமாதிரி நான் கத்துக்கிட்டு தைக்குவேன் அவ்வளோதான் பசங்க துணி இருந்தாக்க அதை சின்ன சின்ன துணி ஓரம் அது அப்புறம் லுங்கிகிங்கி ஓரம் அது புடவ ஓரம் அதெல்லாம் கொஞ்சம் தச்சு நானே தச்சுக்குவேன் வீட்டில் உக்காந்துட்டு தச்சுக்குவேன் எனக்கு அது கொஞ்சம் தெரியும் எல்லாமே அவ்வளோதான் தச்சுக்குடுப்பேன் அவ்வளோதான்